பணியிடத்தில் சண்டை சச்சரவுகள் அல்லது சிக்கலான சூழ்நிலைகளில் நான் என்ன செய்வேன் என்றால் பணியாளர்களை ப என்னுடன் வேலை செய்யும் பணியாளர்களிடம் சண்டை சச்சரவுகள் வருமாறு எனக்கு தெரிந்தால் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் அல்லது அவர்கள் மூலமாக எனக்கு வரும் என்று எனக்கு தெரிஞ்சால் அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுவேன் ஒரு சிக்கலான சூழ்நில என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படினா சிக்கல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு அதை பண்ணுவேன் இல்லை அதை வந்து அவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட கேட்டால் அதுக்கான பதில் எனக்கு தெரியும் அப்படினு எனக்கு தோணுச்சின்னால் அவங்க கிட்ட கேட்டு அதுக்கான பதிலை நான் கண்டுபுடித்து அதை செய்வேன் இல்லை னா அந்த இடத்த விட்டு தா தப்புச்சு வே சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பார்த்து அதை செய்வேன் அதிகமாக எந்த என்னோடய வேலை பார்க்குற எந்த ஒரு பணியாளர்கள் கூடவும் ஒரு சண்டையோ இல்லை ஒரு ச ஒரு சச்சரவுகளோ அப்படி எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படி வருது அப்படினு தெரிஞ்சாவே அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க தான் பார்ப்பேன் இப்போ ஏதாவது ஒரு சண்டை ஒரு சிக்கலான சூழ்நில அப்படினு இருந்துச்சின்னால் அதில் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து என்ன நான் காப்பாற்றிக்கிறதுக்கு பார்ப்பேன் இல்லை வேற யாராவது ஒரு ரெண்டு பேர் ஒரு சின்ன சிக்கலான சூழ்நிலையில இருந்தால் அவங்கள கா எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு நான் பார்ப்பேன் அவங்கள அவங்களுக்கு என்னால் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படினா அந்த உதவியை நான் செய்வேன் இல்லை அதுக்குள்ளே போனால் நானும் ஏதாவது மாட்டிக்குவேன் இல்லை எ எனக்கு அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும் அப்படினு இருந்துச்சின்னால் அதை நான் தவிர்த்து அதில் இருந்து வெளியே வந்துடுவேன் ஒரு சிக்கல் நமக்கு ஏற்படுது அப்படினா அதில் இருந்து தப்பிக்க தான் பார்க்கணும் ஒரு இப்போ நம்ம கூட ச வேலை பார்க்குற சக பணியாளர்கள் கூட நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சண்டை அப்படினா அது ச எப்படியாவது நம்மளுக்குள்ள பேசி சரி செஞ்சிக்கணும் இல்லை அது அப்படியே வளர விட்டோம் அப்படினா நாளை கொஞ்ச நாளாக நாளாக அது பெரிய சிக்கலையே நமக்கு கொண்டு வந்துரும் அப்படி ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு அப்படினா அதில் இருந்து நம்ம வெளிய வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால ஒரு சின்ன ஒரு சண்டை அப்படினாலே அதை சரி பண்ண தான் பார்க்கணும் அதனால முத நம்ம வந்து இந்த ஒரு சின்ன ஒரு சின்ன சண்டை அப்படினா அதை பெரிய சிக்கலாக கொண்டு போகாமல் சீக்கிரமாக முடிச்சு அதில் இருந்து வெளியே வர தான் நம்ம பார்க்கணும் அதனால எப்பயுமே என் கூட வேலைய பார்க்குற பணியாளர்களோடய சண்டையோ சச்சரவோ நான் வச்சிக்க மாட்டேன் அப்படி இருந்துச்சின்னால் அதில் இருந்து வெளியே வர பார்ப்பேன் ஒரு பெரிய பெரிய சிக்கலான சூழ்நிலைக்கு எதையும் கொண்டு போகாமல் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக முடிச்சு வச்சிக்கணும் அப்படினு பார்ப்பேன்